நான் வந்து முயற்சி செஞ்சி ச சமைக்கணுன்னு நினைக்கிறது வந்து அல்வா செய்யணுன்னு நான் ரொம்பவும் ஆசை அல்வா வச்சி அல்வா சமைக்கணுன்றது என்னோட ரொம்ப நீண்ட நாள் ஆசை அதை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு நினக்கிறேன் ஏன்னா அதை வச்சிட்டு ஆப்பக் கை விடாமல் அந்த ஜன்னி கரண்டியே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலும் அடிப்புடிச்சிடும் அதனால் என்ன பண்ணணுன்னா அந்த அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அதை சமைக் அதை எப்படி சமைக் எப்படியாவது சமச்சிரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அது கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலாகும் ஆகுது அது ஏன்னா தண்ணி தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக மிக்ஸ் பண்ணி கிண்டணும் தண்ணி தண்ணி அதிகமாக சேர்த்தாலும் கூட அதை என்ன பண்ணணும் நாம வந்து அதை ஜன்னி கரண்டியே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டே இருக்கணும் அப்பறம் எண்ணெய் சேர்க்கணும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு நெய் வ நெய் சேர்த்து இது பண்ணணும் அதான் அந்த இதை கரெக்டாக போட்டுருவோம் போட்டு கரெக்டா கிண்டணும் அப்படின்றது ரொம்ப நீண்ட நாள் ஆசையாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு அதுக்கு கரெக்டாக அந்த பவுடர் எடுத்துக்கணும் என்ன என்ன அல்வா செய்ய விருப்பப்படுறோமோ அது சம்மந்தப்பட்ட அந்த கோதுமையோ மைதாவோ என்ன நம்ம விருப்ப இது அந்த கேரட்டு இந்த மாதிரி நிறையா அல்வா இருக்குது எந்த அல்வா நம்ம செய்ய விரும்புகிறோமோ அந்த அல்வாவும் அதோட குவாண்டிட்டி எவ்வளோ அதுக்கு சர்க்கரை சேர்க்கணும் அதுக்கு எவ்வளோ வந்து தண்ணி அது எவ்வளோ எவ்வளோ சு நெய் யூஸ் பண்ணணும் எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணணும் இது மாதிரி பல இது இருக்குது அதெல்லாம் கரெக்டாக எடுக்கணும் எடுத்து கரெக்டாக கிண்டணும் அப்படின்றது ரொம்ப ஆசையாக இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மைதா மாவு இருந்ததுன்னா மைதா மாவை எடுத்து ஃபஸ்ட்டு அதில் போ ஒரு பவுள்ள ல்ல போட்டுட்டு தண்ணியை விட்டு கரைச்சிக்கிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுன்னா அது கொதிக்க ஆரம்மிச்சு அது கொதிக்க ஆரம்பிக்கவும் அது கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கப்பையே தண்ணி கொஞ்சம் கொஞ்சோமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி தண்ணி அதுக்கு அப்பறம் எண்ணெய் விடணும் எண்ணெய் விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கிறப்ப அது ட்ரையாகி கொறைஞ்சு வரும் அந்த தண்ணியெல்லாம் ஈரப்பதம்லாம் வற்றி கொறைஞ்சி வரும் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தண்ணி எண்ணெய் அதுக்கப்பறோம் அந்த எண்ணெயும் நெய்யுந்தான் ஆட் பண்ணணும் தண்ணி இப்போ சுண்டி கொஞ்சமாக வந்ததுக்கு அப்பறம் எண்ணெயும் நெய்யும் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் கை விடாமல் கிண்டணும் அதுதான் ஹைலைட்டே நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு அது நல்லா அந்த மாவு வந்து நல்லா அந்த இதில் எண்ணெயிலேயே வெந்து உப்பி குவா குவாண்டிட்டி அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் அதையும் என்ன பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் எண்ணெய் விட்டு மறுபடியும் நெய் விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் அது கிண்ட கிண்ட கிண்ட ரொம்ப சிரமமா இருக்கும் கை ரொ ம்ப வலிக்கும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சோம் விட்டுட்டேன் அடுத்த பொருளை எடுக்கக்குள்ள தீஞ்சிரும் அது மாதிரி இருக்க பயமும் கொஞ்சோம் இருக்குது அதனால் என்ன பண்ணணுன்னா நம்ம விடாமல் அதை என்ன பண்ணணும் கிண்டிகிட்டே இருக்கணும் விடக்கூடாது கை கை விடக்கூடாது அந்த அந்த ஜன்னி கரண்டி வந்து எப்போ அந்த அல்வா கிண்டுற அந்த வச்சு நம்ம கிண்ட ஆரம்பிக்கிறோமோ அதையே வச்சு கிண்டிட்டு அந்த இரும்பு சட்டியில் கிண்டிகிட்டே இருக்கணும் இருக்கக்கூடாது கரெக்டான டைமில் சுகரு ஆட் பண்ணணும் அதுக்கு அப்பறம் ஆயில் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு நெய் விட்டு மறுபடியும் கிண்டிகிட்டே இருக்கணும் க அது கரெக்டான பதம் வரப்போகிற நேரத்தில் என்ன பண்ணணுன்னா முந்திரி திராட் முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இதுமாதிரி எதாவது நம்மளுக்கு தேவைப்பட்டதுனா அதையும் மறுபடியும் தனியாக எண்ணெயில் வறுத்து அதில் கொட்டணும் எல்லாம் டைமும் வந்து ஒரு ஒவ்வொரு செயல் செய்கிறப்ப கொஞ்சம் நமக்கு டைம் தேவப்படுது அந்த டைம நாம என்ன பண்ணணும்னா கரெக்டாக கீப்பப் பண்ணணும் அடுப்பில் இருக்கும் அல்வா வந்து கி அடிப்பிடிச்சிடாம இருக்கணும் அதே நேரத்தில் இங்கே அதுக்கு அடிஷ்னல்லா சேர்க்க வேண்டிய எல்லாமே வந்து நம்ம சேர்க்க ட்ரை பண்ணணும் அதனால ஒவ்வொரு டைமில் நல்லா பார்த்து நிதானமாக வேலை செய்யணும் ஆனால் அதில் வந்து ரொம்ப கஷ்டமா நினைக்கிறேன் அதான் வேற என்ன அதில் வேற என்ன பிஸ்தா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதுமாதிரி நம்மளுக்கு என்னென்ன அந்த அல்வாவில் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அவ்வளோதையும் சேர்த்து உடச்சி அதையும் நெயில் தனியாக வறுத்து அதையும் வந்து சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே